ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாடுகிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட தான் எங்கள் அப்பா வந்து சூப்பராக பாடுவாங்கள் அதில் ஃபங்க்ஷன்க்குலாம் போய் பாடி இருக்காங்கள் இப்போ ஸ்டேஜில் ஏதாவது ஃபங்ஷன் வைக்குறாங்கள் எங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அப்பாவை கூப்பிட்டு பாட சொல்லுவாங்கள் அப்போ அப்பா வாய்ஸ் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே அதை பார்த்து பார்த்து எனக்கு பாடணும் ஒரு ஆர்வம் வந்தது அப்போ நானும் ட்ரை பண்ணுவேன் அப்போ அதே போல சர்ச்க்கு போனோம்னாலும் அங்கயுமே பாட்டு கிளாஸ்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பாட்டுலாம் சொல்லி தருவாங்கள் அங்கேவும் பாடுகிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு இருந்தது அதனால் எனக்கு பாடுகிறதுக்கான்னா ஆர்வம் அதிகமாகவே வந்தது நான் ஸ்டேஜில் கூட பாடிட்டு செகண்ட் பிரைஸ் அந்த மாதிரிலாம் கூட வாங்கி இருக்க பாடுறதில் நான் நெக்ஸ்ட் அந்த கர்நாடிக் சிங்கிங் அது மாதிரிலா ப்ரோபாசனல்லாலாம் எதுவும் பாட வராது ஆனா சும்மா பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடுறதுக்கு வருன்னு வைங்கள அந்த அளவுக்கு தான் எனக்கு பாட்டு வரும் நெக்ஸ்ட்டு எ எனி டைம் ஆனா நான் பாட்டு கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பே ஒன்று கேட்டுட்டு இருப்பேன் இல்லைனா நான் தனியாக பாடிகிட்டு இருப்பேன் படிக்கும் போது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் அ இது தான் என்னுடைய ஆர்வத்துக்கான காரணம்